அரசுப் பள்ளியில் தரமான கல்விதான் கொடுக்குறாங்க அதனால் எந்த ஒரு பிரச்சினையும் இல்லை அதே போல ஆசிரியர்களை நல்ல மாதிரியா பாடங்களை நடத்துகிறாங்க அவங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி அவங்க நல்ல இது எடுத்து தான் எடுக்கிறாங்க மாணவர்கள் வந்து அதை ஆர்வமாக க பார்க்க கேட்டுப் படிக்கிற மாணவர்களும் இருக்கிறாங்க படிக்காத கொஞ்சம் இதுவாக இருக்கிறப் பிள்ளைங்களும் இருக்கிறாங்க சோம்பேறிகளாக இருப்பாங்க எழுத சொன்னால் எழுத மாட்டாங்க அதை போல இருக்கிறாங்க அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரி பண்ண முடியும் எல்லா மாணவர்களும் ஒரே மாதிரியா தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதனால் அரசைப் பற்றியும் ஆசிரியர்களைப் பற்றியும் எந்த விதமான குற்றமும் கிடையாது எல்லாம் நல்ல மாதிரியா தான் போயிகிட்ருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை பிள்ளைங்கள் வந்து கவனமாக இருந்து அவங்களுடைய கவனத்தை படிப்பில் செலுத்துனாங்கன்னால் இன்னும் நல்லா முன்னேறலாம் நிறையா டாக்டர்ஸுங்க இன்ஜினியர்ஸுங்க நிறையப் பேர் வந்திருக்காங்க எல்லோருமே அரசுப் பள்ளியில் படித்தவங்க நிறையப் பேர் இருக்காங்க நான் கூட ஒரு அரசுப் பள்ளியில் படித்த மாணவிதான் இன்றைக்கு ஆசிரியராக இருக்கிறேன் அதனால் எந்த விதப் பிரச்சனையும் இல்லை பிள்ளைங்க நல்ல முறையாக கவனிச்சு ஆசிரியர் சொல்றதை கேட்டு நல்ல முறையில் இருந்தாங்கன்னால் அவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டு நல்ல முறையாக பாடத்தை கற்றுக்கலாம்